ஃபோட்டோஸ் ஹில் ஸ்டேஷன்ல எடுத்தால் தான் நல்லா இருக்கும் இந்த இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து கலந்து உருண்டு பிரண்டு எடுக்கிற அனுபவமே ஒரு அலாதியான அனுபவம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி பீச்சு பார்க்கு இந்த மரம் செடி கொடி பறவைகளோட எடுக்கும் போது கிராஃபிக்ஸ் இல்லாமல் நேச்சுரலா எடுக்கிறது ஃபோட்டோ சூப்பராக இருக்கும் இந்த கல்யாணம் ரிசப்ஷனு பர்த்டே உங்களை எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போயிதான் ஃபோட்டோ எடுப்பேன் கிராஃபிக்ஸ் இல்லாமல் எது நேச்சுரல்லா வருதோ அங்கே போய் எடுப்பேன்